எங்கள் ஊரில் வந்து ரோடு வச பஸ்ஸு காரு வண்டி இந்த மாரி போக்குவரத்தையும் வசதி எல்லாம் இருக்கு ரயில் வசதி வேணுன்னா நாங்கள் ஒசூரு போனோம் ஜோலர்பேட்டை போனோம் அப்புறமா கொப்பம் போனோம் அந்த மாரி போக்குவரத்து ரயிலில் அங்கேதான் போகணும் இப்போ பார்த்திங்கன்னா ரூட் பஸ்ஸில் ஏறுனா வந்து பத்துரூபா கொடுக்கணும் ஆனால் வந்து கவர்மண்ட்டு பஸ்ஸில் வந்து இந்த பிங்க் கலர் போட்டதில் வந்து ஃப்ரீ பெண்களுக்கு எல்லாம் அந்த மாரி எல்லாம் இருக்குது நாங்கள் வந்து எங்கள் ஊர் வேப்பனப்பள்ளி வேப்பனப்பள்ளிக்கு போகறத்துக்கு முன்னெல்லாம் வந்து எங்கள் ஊர்லேருந்து வரணும் கிருஷ்ணகிரி வரணுன்னாக்க நாங்கள் ஒரு இடத்துக் கிட்டத்தட்ட ஒரு அரை மண் நேரம் ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா ரோடு எல்லாம் நல்லா இருக்குறதுனால பத்து நிமிஷத்துக்கு வந்து கிருஷ்ணகிரிலேருந்து சீலேபள்ளிக்கு பத்து நிம்ஷத்தில் போயிடுறோம்